என்னோடய லைஃப்பில் வந்துட்டு டான்ஸில் வந்துட்டு நான் சவால்னா வந்து ஸ்கூல் படிக்கும் போதுலேருந்தே நானாவே டான்ஸ் ஆடுவேன் நானாவே எனக்கு யாருமே கற்றுலாம் தரல நானாவே எனக்கு என்னோடய ஸ்கில்லுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து கிளாசிக்கலும் தெரியும் வெஸ்டர்னும் தெரியும் அப்போயிலேருந்து ஸ்கூல் டேஸ்லேருந்தே நான் டான்ஸ் நல்லா ஆடுவேன் அதில் ப்ரைஸும் நிறைய வாங்கிருக்கேன் எனக்கு வந்து எங்கள் அம்மா நிறைய சப்போர்ட் பண்ணுவாங்க எப்போயா இருந்தாலும் டான்ஸ் ஆடணும் ஏதாவது அதுக்கு திங்ஸ் வாங்கணும்னாலும் எவ்வளோ ஒரு வீட்டில் ரொம்ப ஸ்ட்ரகுலா இருந்தாலுமே எல்லாத்தையுமே சமாளித்து வாங்கி தருவாங்க அப்ரிஷியேட் பண்ணுவாங்க ஒரு சில அம்மாங்கள்லாம் சரி மற்றவுங்க ஏதாவது நினப்பாங்கன்னு அனுப்பாம இருப்பாங்க எங்கள் அம்மா வந்து எல்லா விஷயத்துலையுமே என்கரேஜ் பண்ணுவாங்க டான்ஸ் தான சரி உனக்கு பிடிச்சிருந்தா செய்யும்மானு சொல்லுவாங்க எனக்கு வந்து சவால்னா வந்து ரிலேஷன் தான் ஏதாவது சொல்லுவாங்க இது என்ன வந்து பொம்பள பிள்ள வந்து மற்றவங்க முன்னாடி ஆடுது அப்படிலாம் நினப்பாங்க அதையும் தாண்டி எங்கள் அம்மா வந்து என்ன எனக்கு நிறையா அப்ரிஷியேட் பண்ணிணாங்க நான் நிறைய வந்து எங்கள் ஸ்கூல் டேஸ்லையும் கலந்துருக்கேன் இண்டிபென்டன்ஸ் டே ரிபப்ளிக் டேவுலியும் நான் வந்து ஸ்டேடியத்தில் அந்தமாதிரிலாம் நானு பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கேன் அந்தமாதிரி நிறைய வந்து கலெக்டரு மேம் ஒரு தரவை அவங்க முன்னாடிலாம் ஆடிருக்கேன் பரதநாட்டியம் ஆடிலாம் வந்து அவங்க எல்லாருமே அப்ரிஷியேட் பண்ணிணாங்க நல்லா ஆடுறேன்னு சொல்லிட்டு அதுக்கடுத்தது வந்து டான்ஸில் வந்து நான் ரொம்ப பெரிய ஸ்டேஜுக்குலாம் போனது கிடையாது என்னோடய ஸ்கூல் லைஃப்பு என்னோடய காலேஜ் லைஃபில் நிறைய பார்ட்டிசிப்பேட் பண்ணி நான் ப்ரைஸ் வாங்கிருக்கேன் இதுதான் லைஃப்பில் என்னோடு நடந்த சவால்கள்